இப்போ நான் ஒரு வாஷிங் மிசின் வாங்கியிருக்கேன் அது துவைக்கிறது பார்த்திங்கின்னா ஒன்று சரி அப்படி ஒரு சரியாக துவைக்கிற மாதிரி தெரியல எப்படின்னா அந்த சைடில் சே ப் கீழே இருக்கிற அந்த ப்ளேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான முறைக்கி சுற்றுறது இல்லை பட்டு இழுத்து எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருது அப்புறம் சாயம் எல்லாம் வந்து ஒன்றுல இருந்து ஒன்று போய் ஒட்டிக்குது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுது இதே வந்து அந்த ட்ரையர்ன்னு ஒன்று இருக்குது அது ட்ரையர் வந்து தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் அதை ட்ரையராகவே யூஸ் பண்ண முடியல அது துணி எல்லாம் காயிறதும்மில்ல ஒன்றும் இல்லை சும்மா ஏஎதோ ஒரு இதுக்காக வெச்சுருக்குற மாதிரிதான் இருக்குது அவ்வளோதான் அந்த வாஷிங் மிஷின் ஒன்றும் அவ்வளோவா சரி படல